ஹலோ ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆ ஆமாம் ஆ ஓகே மேடம் ஆ இருக்கு மேடம் வேன் இருக்கு

கார் இருந்துச்சு மேடம் அது இப்போதான் புக் ஆச்சி உங்களுக்கு வேன் ஓகேங்களா ம் ஆமாம் மேடம் எவ்வளோ நேரம் மேடம் ஆகும் இல்லை மேம் நீங்கள் வந்து கோயிலில் வந்து எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு ஆ ஓகே மேடம் உங்களுக்கு வந்து வண்டி ட்ராவல்க்கு வந்து நீங்கள் ட்ராவல் ஏஜென்ஸிக்கு பே பண்ணுறது இல்லாமல் ட்ரைவருக்குன்னு வந்து நீங்கள் வைட்டிங் சார்ஜஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும் மேடம் இல்லை மேடம் ஒன் ஹார் வெயிட் பண்ணாலும் இப்போலாம் வந்து வைட்டிங் சார்ஜஸ்தான் மேம் போட்றாங்க ஏன்னா அந்த ஒன்னவருக்கு அவங்க வேறு எங்காவது வெளியில் போவாங்க ம் ஆமாம் மேடம் ஆ ஓகே நீங்கள் இப்போதான் நியூ கஸ்டமராக மேடம் ஓகே ஆமாம் மேடம் நீங்கள் ஆல்ரெடி உள்ள கஸ்டமராக இருந்தால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நியூ கஸ்டமர்ங்கிறதுனால உங்களுக்கு இதாக இருக்கு நல்ல ட்ரைவர் தான் மேடம் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் இல்லைல்ல அதைலாம் சேஃபாக கொண்டு வந்து விட்டுவிட்டு பிக்அப் பண்ணி ட்ராப் பண்ணிவிடுவாங்க அதெலாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம் மேடம் என்ன ம் இருபதாந்தேதி அன்னக்கு மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து உங்களுக்கு நீடாமங்கலத்தில் இருக்கனும் மேடம் அதானே மேடம் ம் ஓகே மேடம் அது புக் பண்ணிடுறேன் மேடம் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மேடம் பாதி அமௌன்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆமாம் மேடம் கிலோமீட்டருக்கு வேனுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினாறுரூபா தரா மாதிரி இருக்கும் மேடம் கிலோமீட்டருக்கு ம் இப்போ வந்து நீங்கள் ஒரு டூ தௌசண்ட் அனுப்பிடுங்க மேடம் இல்லை மேடம் இந்த நம்பர் இல்லை உங்களுக்கு நான் வேறு நம்பர் த மெசேஜ் அனுப்புகிறேன் நீங்கள் அந்த நம்பருக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் பே பண்ணுங்கள் மேடம் ஓ ஓகே மேடம் வந்ததும் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ண சொல்லுங்கள் ஆ ஓகே மேடம் தேங்க் யூ மேடம்